ஹலோ ஹலோ வணக்கங்க நாங்கள் இங்கே திருப்பத்தூர்லேருந்து ஒரு புது மெடிக்கல் ஷாப் ஆரமிச்சிருக்கிறோம் மருந்தக ஸ்டோர் சொல்லிட்டு நீங்கள் இங்கே புதுசாக ட ஆரம்மிச்சி டாக்டரா வச்சிருக்கிறதா சொன்னாங்க ஒரு அஞ்சாறு கடைக்கு டாக்டருக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்க எல்லாருமே வாங்கிக்கின்னாங்க ம் புது மெடிக்கல் மருந்தும் இருக்குது உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்க நாங்கள் ம் என் பேர் உஷாங்க நாங்கள் இப்போது ஒரு அஞ்சு வ அஞ்சாறு மாசமாகதான் எல்லா கடைக்கும் வந்து மெ மெடிசன் போட்டு இருக்கிறோம் ம் இங்கே எங்கக்கிட்ட வந்து இந்த கோல்டு ஃபீவரு அந்தமாதிரி வந்து இப்போ புது மெடிசன் வந்துக்கிதுங்க பேராசிட்டமால் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஏழ்நூறு எம்எல் இப்போது வந்து கொஞ்சம் ஆற்நூறு எம்எல்ல வந்திருக்குது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்களேன் உங்களுக்கு இ நல்லாயிருக்குதுங்க ஒரு டைம் வாங்கி பாருங்கள் ஆமாம் டோஸ் கம்மியாக இருக்குதுங்க வேற மருந்து மெடிசன் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது ஓகேன்னா பை எடுத்துக்கொங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமே உங்களுக்கு வா நீங்களே கால் பண்ணி கூப்படுற அளவுக்கு இருக்குங்க தரமாக இருக்கும் ஆமாங்க இங்கே திருப்பத்தூர்ல புதுப்பேட் ரோடு போற வழியில இருக்குதுங்க ம் சுகம் மருந்தகம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஆமாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எல்லா வகையான ஆமாம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறங்க பக்கத்தில் டாக்ட்ரு கூட இருக்கிறாங்க ஆ சரிங்க சரி ஓகேங்க நாங்கள் இப்பவே இப்பவே டெலிவரி பண்ணிடுறோங்க ஆ ஓகேங்க தேங்க்ஸுங்க என்னுடைய